நாங்கள் வந்து இங்கே வந்து யுகாதி பண்டிகையை கும்பிடுவோம் ஃபங்ஷன் வைப்போம் அது வந்து அந்த பண்டிகைங்கிறது விசேஷமானது வேப்பம் பூவும் வச்சி பழம் வச்சி நாங்கள் வந்து சாமி முன்னாடி குளித்துட்டு அப்புறம் அதைக் கொண்டு போய் வச்சி சாமி கும்பிட்டுட்டு அதை மறுபடியும் எடுத்துட்டு நாங்கள்லாம் கோயிலுக்குப் போவோம் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்குப் போனோம்னால் அங்கே போய் விநாயகர் கோயில் இருக்குது அந்தக் கோயிலில் கொண்டு போய் அந்த பழத்தையும் வேப்பம் பூ எல்லாத்தேயும் அங்கே வச்சு சாமி கும்பிட்டு திருப்பியும் அதை நாங்கள் எடுத்துட்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டாந்து வச்சு பூஜை பண்டி சாமிப் படத்துக்கு முன்னாடி உட்காந்து எல்லாம் பூஜை பண்ணிட்டு அப்போவே எல்லோரும் சாப்பிட்டு அந்தப் பண்டிகையை வந்து பாரம்பரியமாக நாங்கள் வந்து கும்பிட்டுக்குறோம் ஆனால் வெளியி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் தெரிகிறதில்ல எதுவும் தெரிகிறதில்ல இந்த மாரி இந்த பண்டிகையை இப்படிக் கும்பிட வேணும் பண்ண வேணும் அப்படிங்கிற பாரம்பரியமாக பண்ண வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுகளுக்கு தெரிகிறதில்ல அதனால் நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கறத்துனால் நாங்கள் அந்த பண்டிகையை வந்து விசேஷமாக எல்லாருமே கொண்டாடுவோம்